சார் சொல்லுங்க சார் ஆ எஸ் சார் எஸ் சார் சரிங்க சார் எந்த சப்ஜெக்ட்டில் சார் அப்படிங்களா சார் ஓகே சார் ஓகே சார் சார் ஓகே ஓகே சார் ஆ சரி சார் ஓகே சார் ஓகே சார் ஓ ஓகே சார் ஓகே சார் சார் ஓகே ஓகே ஓகே தாங்களா தமிழ் மேக்ஸ் மட்டுந்தாங்களா மற்ற அதர் சப்ஜெக்ட் இங்கிலிஷ் சயின்ஸ் எஸ்எஸ்லாம் ம் அதெலாம் பரவாயில்லிங்களா சரி சரி சரி சரி சரி சார் மேக்ஸ் கொஞ்சம் புரியலைனு சொல்லிகிட்டுருந்தாங்க ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் சரி சரி தான் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் இல்லை வீட்டில படிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் குறும்பு கொஞ்சம் படிக்கச் சொன்னால் படிக்க மாட்டான் டைரி வந்து அவங்க அம்மாகிட்ட தான் காட்டுவாங்க சரி ஆ சரி சரி அவங்க மேக்ஸிமம் அவங்க அம்மாகிட்ட தான் வாங்குவேன் சரி சார் ஓகே சார் ஓகே சார் சார் ஓகே சார் ஓகே சார் நீங்களும் நல்லா பார்த்துங்க கிளாஸ்ல எப்படி இருப்பான் ஆக்ட்டிவிட்டிஸ்லாம் சரிங்க சார் சரிங்க சார் சரி ஓகே ஓகே சார் ஆமாம் சார் சரி சரி சார் ஓகே ஓகே ஓகேங்க ஓகே சார் அது ஓகே ஓகேங்க சார் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிணாலும் சரி ஓகே தான் நல்லா கேர் எடுத்துக்கோங்க அது ஓகே சார் சரி நான் வேண்ணா வந்து நான் நான் ஆஃபிஸ் போயிட்டேன்னா அவங்க அம்மா வந்து பிக்கப் பண்ண சொல்லிடுறேன் சரி சரி ஓ சரி சார் ஓகே சார் ஓகே சார் சரி ஓகே ஓகே சார் சரி ஓகே ஓகே சார் நன்றி நீங்கள் ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகே சார் சாட்டர்டே இருக்குதுங்களா ஓகே ஓகே சரி ஓகே ஓகே ஓகே சார் ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க்லாம் சார் சரி சரி சார் சரிங்க ஓகே ஆமாம் எஸ் எஸ் எஸ் எஸ் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்ங்களா இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே சார் டெய்லி டெய்லியும் ஆ ஃபைவ் ஆ ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஓகே ம் தேங்க் யூ சார் ஓகே ஓகே